எனக்கு பிடித்த பழங்கால இலக்கியம் அப்படினும் பார்த்தா இதிகாசங்கள் தான் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோடய தாத்தா வந்து ஒரு தெரு கூத்தாளர் அவர் வந்து ராமாயண கதையிலும் மகாபாரத கதையிலும் இருக்கிற சின்ன சின்ன கதைகள் வேடத்தில் வந்து அவர் நடிச்சிருக்கார் அதனால் எங்களுக்கு சின்ன வயதில இருந்து அதை பற்றின அந்த பாட்டுகள் கதை கதைகளெல்லாம் சொல்லி சொல்லி தூங்க வச்சதனால அதை பற்றின நாலேஜ் அப்ப சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எங்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு அப்புறம் பள்ளி பருவத்தில் அது பார்த்து படிக்கிற அப்பயும் அதை பத்தின ஆர்வம் வந்து அதிகமாச்சு ஸோ அதனால் வந்து நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரியான புத்தகங்கள் இராமாயண புத்தகம் மகாபாரத புக்குமும் வாங்கி அதை படித்தோம் பட் பழங்கால இலக்கியமாக வாங்கினா அது நமக்கு வந்து புரியாது ஸோ அதனால் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான புக்ஸ் தான் வாங்கி படித்தோம் அது எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட தொடர்கள் திரையில் வர்ற தொடர்களையும் பார்த்து மகாபாரத கேரக்டர்ஸ்ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா தெரிஞ்சிக்கிட்டேன் இப்பவும் அவங்களை பற்றி யாரை பற்றி என்ன கேட்டாலும் நல்லா சொல்கிற அளவுக்கு ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர்ஸ் மகாபாரதத்தில் ராமாயணத்திலையும் அதே மாதிரி தான் அவங்களை பற்றியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்டோரீஸ் அவங்களோட கேரெக்ட்டர்ஸ் அவங்க ஃபேம்லியில சின்ன குழந்தையில்ல இருந்து அவங்க எப்படி வளர்ந்து போய் அவங்களோட பிறவி பலன் பெறுகிறாங்க அப்படின்றது உட்பட எல்லாமே வந்து நல்லா இப்போ தெரிஞ்சிக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து இப்போது படிக்க படிக்க டிகிரி ஸ்டாண்டட்ல படிக்க படிக்க நிறைய இலக்கியங்கள் பற்றி தெரிஞ்சது கண் பொன்னியின் செல்வன் அப்படின்ட்டு அந்த நாவல் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் ப்ரெசண்ட்ல நான் படிச்சிட்டு இருக்கிற ஒரு நாவல் இன்னும் முடிக்கலை படிச்சிட்டே இருக்கேன் அதிலயும் அதே மாதிரியான கேரெக்ட்டர்ஸ் வந்து ரொம்ப நம்ம சோழர்கள் நம்ம தமிழர் பாரம்பரிய வகையில் இருக்கிற ஒரு நாவல் ரொம்ப அழகானதாகவும் நேர்த்தியாகவும் கல்கி எழுதியிருக்காரு